தமிழ்நாட்டுல வந்து செய்தி ஆதாரங்கள் அப்படின்னா நியூஸ் பேப்பர் சொல்லலாம் அப்புறம் ஆன்லைன் ஆன்லைனில் நிறையா இது இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் கூகுள்லேயே நம்ம போட்டோம்ன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு எல்லா டேட்டாவுமே வந்துடும் அதில் கூட கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஹேஷ் டாக் யூஸ் பண்ணுவாங்க ஒரு இப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று பாப் லாப் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சி அப்படின்னா உடனே ஹேஷ் டாக் போட்டு இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதை பற்றி பேச ஆரம்பிச்சுருவாங்க அதனால் அவங்க நிறையா ஆதாரமெல்லாம் தமிழ்நாட்டுலக்கு இது சேகரித்து வெச்சுருக்காங்க எப்படின்னா தமிழ்நாட்டுல அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸே இருக்குது பழைய ஆதாரங்களையும் சரி இப்போது ஆதாரங்களும் சரி எல்லாத்தையும் எடுத்து வெச்சுக்கிறதுக்கு இதெலாம் இருக்குது மேஜரான ஒரு இது வந்து நியூஸ் சேனல்ஸ் தான் ஒரு ஒரு நியூஸ் சேனலுமே ஒவ்வொரு கருத்தை பதிவிடும் ஆனால் கவர்மெண்ட் அதை எடுத்துக்குமான்னால் கிடையாது தீர விசாரித்து எது உண்மை அப்படின்னு தெரியுதோ அதை மட்டும் தான் அவங்க எடுத்துப்பாங்க அது மட்டும் எடுத்து வெச்சு அதை வந்து தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா ஒயிட் பில்டிங் இருக்குது அங்கே தான் வந்து பழைய ஆதாரங்கள் எல்லாத்தையும் சேகரித்து வைப்பாங்க